ஜீன்ஸு பேண்ட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு பேண்ட்டு நல்லா இருக்கும் சும்மா மாடலாக இருக்கும் சொல்லிட்டு போடலானு தான் வாங்குனதே ஆனால் வாங்கிட்டகப்புறம் இந்த வெயில் டைமில் போடுறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குங்க ஏண்டா வாங்குனோன்னு ஆயிடுச்சு